ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன மாதிரி ஆ ஓகே சார் என்ன என்ன சர்வீஸ் பண்ணணும் ஆர்டினரி ஆர்டினரி சர்வீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுலேந்து ஸ்டாட் ஆகுது சார் ம் என்னென்ன என்னென்ன பண்ணணும் சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் பண்ணிடலாம் சார் இன்டீரியர் எதுவும் கிளீன் பண்ணணுமா சார் ஃபுல் பாடி வாஷுனா ஒரு ஒன்றரை மணிநேரம் டு ரெண்டு மணிநேரம் ஆகும் சார் ஆர்டினரி காருக்கெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் சார் கொஞ்சம் உங்கள் கார் என்ன உங்கள் கார் என்ன கார் சார் சொன்னிங்க ஆ அந்த ஆ கொஞ்சம் அந்த மாதிரி காருக்கெல்லாம் ஆஃப் ரோடிங் காருக்கெல்லாம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் ஆகும் சார் ம் பண்ணிடலாம் சார் எடுத்துட்டு வாங்க சார் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் சார்